எங்கள் பகுதிகளெல்லாம் எந்த சண்டையும் வந்ததில்லை நான் ஆனால் வரலாற்றில் படித்திருக்கேன் நான் ஸ்கூல் படிக்கும்போது படித்திருக்கேன் சேரர் சோழர் பாண்டியர் அவங்க சண்டை அந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும் அதை பற்றி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் மற்றபடி எங்கள் பகுதிகளெல்லாம் எந்த சண்டையும் நடந்தது இல்லை நாங்கள் எல்லா ஜாதியும் சேர்ந்துதான் இருக்கோம் ஹிந்து முஸ்லீமு வன்னியர் அந்த மாதிரி ஜாதி நிறையா ஜாதி கிறிஸ்டின்னு அந்த மாதிரி நிறைய ஜாதி இருக்குது எங்கள் ஊரில் ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு இது சண்டையும் வந்தது இல்லை சண்டை வந்திருக்குன்னா ஒரு கோவில் கும்பாபிஷேகமா அந்த மாதிரியான சண்டைங்க தான் சின்னச்சின்ன சண்ட வந்திருக்குதே தவிர மற்றபடியான எந்த ஒரு பெரிய ஜாதி சண்டையோ மத சண்டையோ அந்த மாதிரி எந்த சண்டையும் வந்தது கிடையாது அதுபோல் நாங்கள் ஒரு ஊருக்கு போகும்போது அங்கே ஒரு டைமு செங்கம் பக்கம் ஒரு சண்டை ஒன்று வந்துச்சு அங்கே வந்து ஜாதி கலவரம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சண்டை போட்டாங்க பஸ் எல்லாம் எரித்தாங்க அது வேணுனா எனக்கு எனக்கு மறக்காத மறக்கமுடியாத ஒரு சண்டைன்னு சொல்லலாம் அங்கே ஒரு டைம் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது பஸ் எல்லாம் எரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அது எல்லாம் பயங்கரமாக ஒரு பிரச்சனை மாதிரி தீ விபத்து அந்த மாதிரிலாம் நடந்தது அதெல்லாம் எங்களுக்கு பயங்கரமாக ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அதலாம் மறக்கவே முடியாது அதெல்லாம் ஒரு சண்டைக்கு தகுந்த மாதிரி தான் மற்றபடி சண்டைன்னு பாத்தோம் எங்கள் ஊர்லேலாம் எதுவும் நடந்தது கிடையாது நாங்கள் போய்ட்டு வரும்போது அந்த அன்னைக்கு நடந்த சண்டையோடு அவ்வளோவு தான் அதுக்கப்புறம் என் தங்கச்சி ஊரில் ஒரு டைமு ஒரு பாட்டிக்கு ஏதோ இந்தமாதிரி ஜாதி பிரச்சனை தான் வந்து அடித்து மண்டை ஒடைச்சிட்டாங்க அதுன்னு கேள்விப்பட்டேன் மற்றபடி எனக்கு அவ்வளவாக எதுவும் தெரியாது இங்கே பக்கத்து வீட்டில் வந்துன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க மாமியார் மாமனாருக்கு அந்தமாதிரி சண்டைலாம் நடந்திருக்கு மற்றபடி எதுவும் எனக்கு தெரியாது